எங்களுக்குனு தனிப்பட்டக் கருத்து என்னங்க இருக்குது ஒரு சொந்த வீடு வாங்க முடியலே எடம் வாங்கி வீடுக் கட்ட முடியலேயே ஏன்னா நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே வாடகை வீட்டில் இருந்து காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் கம்பெனியில் வேலை பார்த்தேன் அங்கேயும் க அந்த வீட்டிலேயும் க கம்பெனி வீடு தான் கம்பெனி வீடு தான் குடியிருந்தேன் அப்புறம் அங்கேயிருந்து ரீட்டெர்ட் ஆகி வெளியில் வந்தேன் வெளியில் வந்து கொல்லுமாங்குடிங்கிற ஊர் இருக்குதே ஊரில் வந்து தங்கினேங்க அங்கேயே ஒரு எடம் ஒன்று வாங்கினேன் அந்த எடம் எதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அந்த இடத்த பிடிச்சி விற்றோம் அதுக்கப்புறம் வந்து நானும் எவ்வளோவோ கஷ்டப்பட்டு பார்க்குறேன் ஒரு சொந்த எடம் வாங்கி வீடு காட்டுவோம் அப்படின்னு ஒன்றும் என்னால் முடியல வர இப்போ பிள்ளைங்கெல்லாம் படிக்க வச்சோம் படிக்க வச்சு எல்லா பிள்ளைகளும் வேலை பார்த்துக்கிட்ருக்கு இப்போதைக்கி எங்களை வச்சி கச்சி காப்பாற்றுறது பையன் தான் பையனையும் படிக்க வச்சேன் நல்லா பிள்ள நல்லா படித்தான் அதுக்குத்தகுந்த வேலை கவர்மெண்டில் கிடைக்கல இப்போது தனியார் கம்பெனியில் மெட்ராஸில் வந்து தனியார் கம்பெனியில் கொறைச்ச சம்பளத்துக்குத் தான் பிள்ளைய வேலை பார்த்துட்ருக்கான் அந்த பிள்ள சம்பளத்தை தான் நாங்கள் பொழச்சு குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் பிள்ளை என்ன ஒரு பதினஞ்சு ரூவா இருபது ரூவா சம்பளம் வாங்குறான்னு வச்சிக்க குடும்பத்தை ஓட்டலாம் நாங்கள் வாடகை வீட்டில் இருந்துட்டு இருக்கிறோம் மூவாயிரத்தி ஐநூறுரூவா நாலாயிரூவா வாடகை கொடுக்குறோம் குடும்பத்தை நாங்கள் ஓட்டணும் எல்லா செலவும் அதுலேயே நாங்கள் பார்த்துக்குணும் அப்படிங்கும் போது ரொம்ப சிரமமா இருக்குது எங்கேயிருந்து நாங்கள் எடம் வாங்கி வீடு கட்டுறது அப்படிங்கிற ஒரு இதில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எப்படி இருந்தாலும் பிள்ளைங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா உதவி பண்ணுமா அப்படின்னு பிள்ளைங்கள நான் எதிர்பார்க்கறேன் அது கொஞ்சம் கொடுத்து உதவுனுச்சின்னா கொஞ்சம் ஒரு எடம் கிடம் வாங்கலாம் போகலாம் கொஞ்சம் வீடு கட்டலாம் அப்படின்னு பிள்ளைங்களும் பிள்ளையும் அங்கேயிருந்து இருந்துக்கிட்டு பாருங்கப்பா ஒரு எடம் பாருங்கப்பா எடம் பாருங்கப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நானும் பார்க்கறேன் ஆனால் இந்த ஏரியா வந்து நாங்கள் பார்க்கற அளவுக்கு என்னுடைய அனுமானத்துக்கு இங்கே வாங்க முடியாது போல் இருக்குது ஏன்னா விலையெல்லாம் ரொம்ப தாறுமாறாக சொல்கிறாங்க இங்கே எல்லாம் எல்லாம் லட்சக் கணக்கில் தான் போகுது பல லட்சருபா போகுது இங்கே எல்லாம் வெலை ஒரு அவுட்டரில் போய் வாங்கணுன்னு சொன்னால் அவ்வளோ தூரத்துலேருந்து நீங்கள் மருமகப்பொண்ணுக்கு இங்கே ப்ரைவேட்டு ஸ்கூலில் இங்கே வேலை கிடச்சிது அது வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை வச்சு தான் இந்த ஊருக்கு வந்தோம் நாங்கள் நாகப்பட்னம் என்னாலி எனக்கு நாகப்பட்னம்னால இப்போ சுத்தமாக பிடிக்க மாட்டேங்கிது இருந்தாலும் வீட்டில் எல்லோரும் விரும்பி இங்கே வந்ததுனால் சரிதான்னு ஓட்டிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எதோ ஒரு எடம் அங்கே கிடச்சிதா பார்ப்போம் அப்படிங்குன்னு பார்க்குறோம் சரியான ஒரு இடமும் அமைய மாட்டேங்கிது என்ன செய்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படியே டெய்லியும் இப்படியே ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்துதான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இங்கே எடம் பாருங்கள் அங்கே சொல்லுங்கள் அங்கே சொல்லுங்கன்னு யாராவது வந்து எல்லாம் லட்சக் கணக்கில் போகும்போது நம்ம இந்த சம்பளத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக் குடும்பத்தையும் தான் ஓட்ட முடியும் குடும்பத்தை தான் ஓட்ட முடியுமே ஒழிய மேலே வாங்க முடியாது எங்கேயாது கடன் கிடன் வாங்கி எதாவது நல்லது கெட்டது செய்யலான்னு சொன்னால் பிள்ள சம்பளத்தை வச்சு ஓட்டும்போது பிள்ள சம்பளத்தில் எவ்வளோ தான் நாங்கள் இது பண்ண முடியும் ஓரளவுக்கு தான் செய்யலாம் அப்படிங்கும்பொழுது வாடகை வீட்டில் வாடகை கொண்டு போய் கொடுக்கணும் கேஸு கரண்ட்டு எல்லாமே காசு தான் தண்ணி வரைக்கும் இது காசு தான் இங்கே அதனால் ஒன்றும் செய்ய முடியலப்பா அங்கே எல்லாம் நான் குடியிருக்கும்போது தண்ணிக்குலாம் எங்களுக்குலாம் காசு பஞ்சமே கிடையாது பயஞ்சு அடி இருபது அடியில் தண்ணி கிடச்சிடும் அங்கே எல்லாம் போர் போட்டு இது பண்ணிக்கலாம் இங்கே அப்படி கிடையாது எல்லாமே உப்பு தண்ணி தான் குடிக்கிறதுக்கு வந்து கார்ப்பரேஷன் வாட்ரு வரும் அது அந்த டையத்துக்கு ஒரு மணிநேரம் விடுவான் சமயத்தில் அரை மணிநேரம் அரை மணிநேரம் மட்டுந்தான் விடுவான் டக்குன்னு மூடிடுவானுவோ அங்கே அப்படிங்கும்போது நம்ம ரெடியா இருக்கணும் காலையில் ஏழுந்திருச்சி முழித்துக்கிட்டு உட்காந்துருப்போம் நாங்கள் வெளியில் போய் தண்ணி எப்போது விடுவான் தண்ணி எப்போது விடுவான்ட்டு ஒரு குடிக்கிறதுக்கு போது நல்லது கெட்டதுக்குன்னாவது எல்லாமே இதில் தான் நாங்கள் உபயோகப்படுத்த வேண்டியதாக இருக்குது அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது இந்தமாதிரி ஏழை அதாவது நடுத்தர வர்க்கம் வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கும் அதாவது சொந்த எடம் இருந்து வீடு இருக்கிறவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது இதுமாதிரி வாடகை வீட்டில் இருந்து ஓட்டுறவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டந்தாங்க இது ரொம்ப சிரமப்பட்டுட்டு தான் நாங்கள் குடும்பத்தெலாம் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் கவர்மெண்ட்டு ஏதோ பார்த்து ஏதோ உதவி செஞ்சால் செய்யலாமே ஒழிய என்னதான் கவர்மெண்ட்டு செய்து அதுதான் ஏதாது கவர்மெண்ட்டு ஓட்டணும் ஏதாது அவங்க கொடுக்கறத நாங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தான் ஓட்டிட்டு கதைய ஓட்டிக்கிட்டு இருக்கோம் வேறே என்ன செய்ய முடியும் விடுங்க